ஸ்டாம்பு காயின் கூழாங்கற்கள் இவற்றை இதை ஸ்டாம்பு காயின் இதெல்லாம் வந்து முன்னாடி உள்ளவங்க வந்து சும்மா வந்து அவங்களுக்கு கிடைக்கிறத வந்து அவங்க எங்கேயாவது போனால் இப்போ வந்து அவங்க நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது அவங்களுக்கு சொ அவங்க உறவினர்கள் வீட்டுக்கோ போனால் அங்கே கிடைக்கிறத கலெக்ட் பண்ணி வந்து சேகரிப்பாங்க ஆனால் இப்போ இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இப்போ வந்து அவங்க ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை ஆன்லைன் மூலிமா கூட அவங்க அதை வாங்கி அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதேமாட்டி இப்போ வந்து நிறைய கண்காட்சி பொருட்காட்சி இந்த மாட்டி போகிற இடத்துல அவங்க அந்த விற்பனைகளை பார்க்கும் பொழுது அதையும் அவங்க வாங்கி சேகரிக்கிறாங்க அன்றைக்கு வந்து கையில் பார்க்கற கிடைக்குற பொருட்கள தான் சேகரிச்சோம் ஆனால் இன்றைக்கு வந்து நமக்கு வேணும்னா அதை எப்படியாணுன்னாலும் நம்ம ஆன்லைன் மூலிமாவோ ஆன்லைன் ஷாப்பிங் ஸ் இந்த மாட்டி கண்காட்சி பொருட்காட்சி இந்த மாட்டி போகிற இடங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து அதை வந்து ஆ ஆர்டர் பண்ணியோ இல்லை நம்ம வாங்கியோ இன்றைக்கு வந்து சேர்குறோம் அது தான் வந்து இன்றைக்கும் அன்றைக்கும் உள்ள டிஃபரென்ஸ்